ஹலோ யார் பேசுவது ஆ ஆ சொல்லுங்கப்பா

ஆ ஏன்ப்பா இவ்வளோ கேர்ஸ்லெஸாக இருந்தீங்க எங்கே வச்சுருந்தீங்க பர்ஸு நீங்கள் ஆ நீங்கள் பிடி சார்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிணீங்களா கேர்லெஸ்ஸாக அப்போது இருக்கக்கூடாதில்லப்பா ம் ம் அதில் வேறு என்னென்ன இருக்குது உங்களோட டீட்டெயில்ஸ் அதில் என்ன இருக்குது ஐடன்டிஃபைக்கு உங்கள் பர்ஸ் தான் ஐடன்டிஃபையிருக்கு உங்களுக்கு அது என்ன கலரில் இருக்கும் ம் உன் பர்ஸ் என்ன கலர் பர்ஸ் என்ன கலர் ம் பிங்க் கலர் பர்ஸா சரிப்பா நான் பிடி சார்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறேன் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நான் வந்தோவுன்ன உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேவா அது கிடச்சதுக்கப்புறம் நாங்கள் வந்து உனக்கு என்ன என்ன ப்ரொசீஜர்னு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் நீங்கள் வந்து ஒரு லெட்டர் எழுதி அது உங்களோடது தான் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லணும் ஓகேவா அதில் இருக்க ப்ரூஃப்ஸோடு டூப்ளிகேட் ஜெராக்ஸ் உங்கள்கிட்ட எதாவது இருந்தால் அதை அப்படியே பிடி சார்கிட்ட கொடுத்துட்டு உங்களோட பர்ஸ் தான்னு நீங்கள் பார்த்துக்கோங்க நாங்க கே சிசிடிவி கேமராவுவில் நாங்கள் செக் பண்ணுறோம் எங்கே இருக்குது யார் எடுத்திருக்கா என்னென்று சொல்லிட்டு ஆ ஓகேப்பா ம் சரிப்பா ஓகே நான் பார்த்துக்குறேன் பட் நெக்ஸ்ட் டைம் வந்து இப்படி கேர்லெஸ்ஸாக இருக்காதீங்க ஆ நாங்கள் உனக்கு இமீடியட்டாக நான் வந்து ஆக்ஷன் எடுக்க சொல்கிறேன் உடனே ஆக்ஷன் எடுத்து நான் வந்து சொல்கிறேன் ஓகேவா உங்களுக்கு அப்படி இன்றைக்குள்ளார கண்டுப்பிடிக்க முடியலைனாலும் உங்களுக்கு வந்து நான் எக்ஸாம் ஃபீஸ் கட்ட வந்து டேட் வந்து நான் எக்சேஞ்ச் பண்ணுறேன் யூ டோன்ட் வொரி ஓகேவா நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி கேர்லெஸ்ஸாக இருக்காதீங்க பொருளை பத்திரமா பேக் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க அவங்கவங்க பொருளை அவங்கவங்கதான் பார்த்துக்கணும் ஓகேவா ஆ ம் தேங்க்ஸ்யு ஆ தேங்க்யூ ஓகே வைக்கிறேன் ம் சரிப்பா பாருப்பா நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன்